பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி மூன்று இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பன்னெரெண்டு ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி பத்து பத்து ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது